எனக்கு க சமையலில் காலையில் டிஃபன் செய்ய ஒரு ஒரு மணிநேரம் ஆகும் மதியத்தில் சாப்பாடு செய்கிறதுக்கு ஒரு மணிநேரம் ஆகும் சின்ன வயசில் மொதல் மொதல் ஒரு க கறிக் குழம்பு வச்சேன் அப்போது வந்து உப்பு கூடுதலாயிடுச்சி என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் எங்கள் அம்மாகிட்டே கேட்டப்போ ரெண்டு உருளைக்கிழங்க அறுத்து குழம்புல போட்டால் சொன்னாங்க சரின்னு போட்டேன் அது கொழம்பு சரியாக வந்துடுச்சு அதுக்கப்புறம் மொதல் மொதல் நேரம் எடுத்து அதிகமாக செஞ்சது வந்து பிரியாணி தான் அது தான் நான் மொத மொதல் செஞ்சதால் எங்கள் அம்மாகிட்டையும் கேட்டு தான் செஞ்சேன் எல்லாம் அறுத்து வச்சிக்கிட்டு அடுப்பில் வச்சு செய்ய ரெண்டு மணிநேரம் ஆச்சு முதல் முறையா செஞ்சாலும் நல்லா வந்தது